ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆமாம்மா நான் தான் அவங்க க்ளாஸ் டீச்சர் அந்த யூனிட் எக்ஸாம்ஸு எல்லாம் இப்போ டெஸ்ட்டு வச்சுருந்தோம் அதோட மார்க்ஸ் எல்லாம் சொன்னான்னா ஸ்கூலில் அவன் அதிகம் ஸ்கூலில் அவன் அதிகமாக படிக்கிறது இல்லை அவன் வீட்டில் எப்படி படிக்கிறானா இல்லை விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு தான் இருக்கிறானா அவனை டியூஷன் எதுவும் சேர்த்து விட்றீங்களா இல்லை கிளாஸ்லேயே எக்ஸ்ட்ரா டைம் வச்சு படிக்க வைக்கணுமா

அப்புறம் போன வாரம் வைச்ச பேரன்ட்ஸ் மீட்டிங்குக்கு நீங்கள் ஏன் வரல

நீங்கள் பேரன்ட்ஸ் மீட்டிங் வந்தால் தான் உங்கள் பையனை பற்றி என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் அவன் படிக்கிறானா என்ன இதில் கான்சண்ட்ரேஷன் பண்ணுறான் ஸ்டடீஸில் இருக்கானா இல்லை விளையாட்டில் இருக்கானா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடுத்த தடவையாவது பேரன்ட்ஸ் மீட்டிங் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த டைமா இந்த டைம் மார்க் கம்மியாகிட்டுன்னு சொல்லிட்டு அவனை எதுவும் திட்டாதீங்க அடுத்த தடவையாவது அவனை ஒழுங்கா நல்லா படித்து நிறைய நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் அவன் கூட இருந்து இப்போ படிக்க சொல்லி நீங்கள் தான் இது பண்ணணும் ஓகே தேங்க்யூ